நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணன் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்றப்போ பார்த்திங்னா எனக்கு சுத்தமாக செட்டாவ அவங்குளுக்கும் செட்டாவ மாட்டேன் அவங்க வந்து எப்பையுமே வந்து நான் வேலை செய்யிறதை குர சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் எது செஞ்சாலும் இதுல்லை அதுல்லை ஏன் அதை பண்ணுறிங்க ஏன் அதை பண்ணுற ஏன் இங்கே போகற அங்கே போகற அப்படி இப்படின்னு ஃபுல்லாகவே குர சொல்லுறதுக்கு மட்டுமே அவங்கருப்பாங்க ஃபுல்லாகவே அவங்க வந்து நம்ப கரெக்ட் காலைல வந்து நம்ப ஒரு டைமிங் ஆஃபிஸ் டைமிங்னா அந்த ஆஃபிஸ் டைமிங்க்கு வரமாட்டாங்க அந்த வேலை அந்த வேலை செய்யற டைமிங்க்கு ஒரு காலைல ஒரு பத்து மணிக்கின்னா அவங்க ஒரு பத்தரை பத்தேமுக்கா பதினோர் பதினோர் மணி அந்தமாதிரிதான் வருவாங்க நான் வந்து ஒரு பத்து மணி அந்தமாதிரி வந்து வேலைக்கு போய் சேந்துருவன் அங்கே ஆஃபீஸில் அப்போ வந்து ஃபுல்லாகவே எண்ணி வந்து நீ ஏன் அதை பண்ணுற ஃபுல்லாகவே கொறையாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே என்னுடைய ஃபுல்லாகவே என்னுடைய எல்லாத்தையும் ஃபுல்லாகவே பார்த்து தனிப்பட்ட விஷயத்தையும் குர தனிப்பட்ட விஷயத்தையும் ஃபுல்லாக இன்வாலாயி எல்லாத்தையும் பேசிட் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்ட்டமா இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்னாகும் ஒன் வீக் ஃபுல்லாக அவங்க கூடையே ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க கூடையே ஒர்க் பண்ணுறமாரி இருந்துச்சு அப்போ வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்ட்டமா இருந்துச்சு அப்போ வந்து நான் அஜெஸ்ட் பண்ணி நான் வந்து ஒத்துழைச்சு அவங்குளுக்காக எல்லாத்தையும் பண்ணி அப்படி அஜெஸ்மண்ட் பண் ஒத்துழைச்சு பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு சில வேலைகள்லாம்